ஹலோ யாருங்க ஆமாங்க அம்மா ஆமாங்க மேம் நீங்கள் ம் சரிங்க மேடம் நூறுங்களா ஆ சரிங்க மேடம் கிடைக்குங்க மேடம் எந்த ஏரியாங்க மேடம் இருபத்தஞ்சிருவாங்க மேடம் நூறு கன்னாக அந்தமாதிரி எவ்வளோ கன்று வாங்குனாலும் குறைக்க முடியாதும்மா அப்படிங்களா சரிங்கம்மா ஒரு ஒரு இருபத் நால்ரூவா ஒர்ரூவா வேணா கம்மி பண்ணி இருபத்தி நால்ரூவா போடுறேம்மா ஆமாங்க அம்மா எங்கே எப்போம்மா வேணும் ஒரு ரெண்டு நாள்லையா ஆ ரெண்டு நாளில் அனுச்சிரலாம் அனுச்சிரலாங்க மேம் நான் அனுச்சுடுறேன் நீங்கள் எங்கே எந்த ஏரியா அனுப்பிச்சிறீங்களா சரிங்க மேடம் அப்போ அமௌண்ட்டு எப்படி மா எப்படி பண்ணுவ என்ன பண்ணுவிங்க எப்படி ஆமாங்க மேடம் வண்டி வாடகை நீங்கள்தான் தரணும் ஆ ஓ நாங்கள் ஆமாம் நீங்கள் வண்டி நீங்கள் அட்ரெஸ் அனுச்சுருங்க நான் உங்களுக்கு அந்த அட்ரெஸுக்கு நான் உங்கள் வண்டியை அனுப்பிச்சி விட்றேங்க மேடம் ம் எல்ல எல்லா கன்றும் நான் எல்லா கன்றும் நம்மள்கிட்ட வாங்க்கிலாம்ங்க மேடம்

இது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் வாங்குறதுனால ஃபர்ஸ்ட்டு எல்லா அமௌண்டும் நீங்கள் பே பண்ணிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டு ஃபர்தராக வாங்குமூச்சில் உங்களுக்கு நான் பண்ணிர்றேங்க மேம்மு இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா ஆ வாட்ஸ்அப்பில் அனுப்பவா கண்டிப்பாக ஆ ஜிபே பண்ணுங்கள் ஜிபே இதே நம்பர் தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிருங்க சரிங்களா ஆ சரிங்க மேடம் தேங்க்யூ மேடம் வேறு எதுவும் நமக்கு தேவைன்னாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்குன்னு தரேன் சரிங்க மேடம் ம் நன்றி நன்றி தேங்க்யூ ம்